பிடி உஷா யார் என்றால் கேரளாவில் சேர்ந்த ஒரு இந்திய தடகள வீர வீராங்கனை ஆவார் அவர் வந்து தடகள தடகள போட்டியில் முதல் பத்து பெண்களில் முதல் முதல் இடத்தில் வகித்தவர் வந்து பிடி உஷா தான் இவங்களோட முன்னாடியும் சரி இவங்களுக்கு பின்னாடியும் சரி இவங்களோட சாதனை யாரும் இது வரைக்கும் தட்டுனதே கெடையாது இவங்கள்ட்டேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னால் ஒரு விடா முயற்சியையும் ஒரு உறுதியான நம்பிக்கையும் தான் நான் கற்றுக்கிட்டேன்